மூக்கனூர் எங்கள் ஊர் பேர் மூக்கனூர்ண்ணா எங்கள் ஊர் வந்து கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமாக முப்பத்து மூணு வருஷமாக பிறந்ததுலவே இதே ஊர் தான் எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது சவுண்டா ச சவுடேஸ்வரி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோயில் அது திருவிழானால் கிட்டத்தட்ட ஒரு ஊரில் நிறையா பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க கட்டிக்கொடுத்துவங்கலேந்து குட்டி குழந்தைங்கலேந்து எல்லாேரும் அந்த திருவிழா எப்போ வரும்னு சொல்லி காத்துக்கிட்டுருப்போம் இப்போ அதை நினைச்சா கூட எனக்கு அழுகை தான் வருது என்ன சொல்வது அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் அது திருவிழான்னு சொன்னம்னால் நா நைட்டு சக்தி அழைக்கிறதுலருந்து காலையில் சாமுண்டி அழைச்சுட்டு வரதிலருந்து சா கா நாலு மணி மதியம் நாலு மணிக்கு சா சப்பரம் எடுத்து விடுவாங்க அந்த சாமி எப்போ வரும்னு காத்துக்கிட்டுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு நிலை தான் அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி எடுத்து விட்டு ஊருக்குள்ளே வந்து அது சுற்றி பார்த்துட்டு போ அந்த சாமி வந்தாவே அவ்வளோ சந்தோஷாமாயிருக்கும் பசங்கெலாம் வந்து அவ்வளோ ஜாலியாயிருப்பாங்க கிரவுண்ட்டில் வந்து அந்த சாமி நின்று ஆடும்போது அவ்வளோ இதாயிருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமிண்ணா அது அது தான் ரொம்ப வரலாறு அந்த கோயில்லேயே அது மட்டும் தான் இந்த ஊரில் அதுதான் சிற இது அது சொல்லமுடியல